நான் ஆன்லைனில் ஒரு சாரீ ஆட்ரு பண்ணியிருந்தேன் நான் நான் நினச்ச கலரே வந்துருச்சு நான் நினச்ச நினச்ச சொன்ன மாதிரியே டிசைன் இருக்குது எம்ப்ராய்டிங் டிசைன் எல்லாமே நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு